டெக்னாலஜிஸ் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய வளர்ந்துருக்கு அது வந்து நார்மல் ம மக்களுக்கு யூஸ் ஆகுது நிறையா யூஸ் ஆகுது அது தாண்டி பார்த்திங்கன்னா ஊனமுற்றோர்களுக்கும் நிறைய யூஸ் ஆகுது கண் பார்வையற்றவங்களுக்கும் யூஸ் ஆகுது ஊனம் காது கேட்காதவங்க வாய் பேச முடியாதவங்க இவங்களுக்குலாம் நிறைய யூஸ் ஆகுது அதற்கான டெக்னாலஜிஸ் இப்போ வளர்ந்துருக்கு ஃப்யூச்சரில் இது இன்னும் அதிகக யூஸ் ஆகும்னு நான் நம்புகிறேன் கண் பார்வையற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆடியோ வழி விஷ் விஷுவலாக அவங்களுக்கு கேட்கறதுக்காக நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருக்கு நடக்க முடியாதவங்களுக்கு வீல் சேர் வந்து எலக்ட்ரிக் வீல் சேர் வந்துருக்கு ஸோ ஈஸியாக ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாம் இன்னொருத்தவங்களோட உதவி இல்லாமல் காது கேட்காதவங்களுக்கும் அதே மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருக்கு ஸோ டெக்னாலஜிஸ் வளர்றது நல்லது தான் அது இந்த மாதிரி ஊனமுற்றோர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இன்னும் நல்லதாக இருக்கு இன்னும் நல்ல டெக்னாலஜிஸும் நல்லா வ வளரணும் நினைக்கிறேன்